ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் உங்களுக்கு தென்னங்கன்றுல எந்தெந்த டைப்பு வெரைட்டிஸ் எல்லாம் வேணும் வெரைட்டிஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் வேணும் நாங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அஞ்சு வர்ஷத்தில் காய்க்கிறது ஏழு வர்ஷத்தில் காய்க்கிறது குட்டை மரம் கொஞ்சம் நெட்டை மரம் நிறைய அப்படி வச்சுருக்குறோம் உங்களுக்கு எந்த சைஸ்ஸு உங்களுக்கு வேணும் நீங்கள் சொன்னிங்க எத்தனை அம் ஏக்கர் சொன்னிங்க ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரில் நீங்கள் எந்தெந்த அளவில் நீங்கள் வைக்கிறிங்களோ அந்தந்த அளவில் உள்ள தென்னங்கன்று மொத்தம் எவ்வளோ வேணும் அப்படின் நீங்கள் சொன்னிகன்னா குறஞ்சது ஒரு ஐநூறாவது தென்னகன்று வைப்பீங்கதானே ஆ சேரி சேரி சேரி சேரி அப்போ நீங்கள் வந்து நாங்கள் அதுக்குள்ளே அமௌண்டு எல்லாம் பில் போட்டு நாங்கள் தரோம் நாங்க வண்டிலதான் ஏற்றி விட முடியும் உங்கள் ஏரியாவோடைய அட்ரெஸ்ஸை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கன்று வந்து நீங்கள் எந்த வகையை தேர்ந்தெடுக்குறிங்களோ அந்த வகைக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரேட்டு தான் நீங்கள் அஞ்சு வர்ஷத்துக்கு உள்ள இதுன்னா அதுக்கு உள்ள ரேட்டு ஆ அஞ்சு வருஷத்தில் காய்க்கிறமாதிரின்னா ஒரு கன்று வந்து நாநூருபா அப்படி வரும் இல்லை அதோட கொஞ்சம் இதுன்னா முந்நூற்றம்பது ரூவா அப்படி வரும் நீங்கள் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லி சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏத்தமாதிரி ஆ மொத்தமாக வாங்குன்னா வேணா கொஞ்சம் குறைச்சிக்கிர்லாம் ஆனால் வண்டி வாடகை இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கிரணும் வண்டி வாடகை ஏற்றுக்கூலி ஃப்ரீ டெலிவெரி எல்லாம் கிடையாது ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி கொடுக்கணும் வண்டி வாடகை கொடுக்கணும் அதையும் நீங்கள் பார்த்து பேசிக்கோங்க வண்டி வாடகை இங்கேருந்து உங்களுக்கு கிலோமீட்டரு எவ்ளோவோ அப்படின் சொல்லிவிட்டு பார்த்து சொல்லுவாங்க உங்கள் ஊருக்கு நாங்கள் எங்கள் நர்சரி ஃபாம்லேருந்து உங்கள் ஊர் எத்தனை கிலோமீட்ரோ அதை நீங்கள் பார்த்து நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அது எல்லா டீடைல்ஸ்ஸும் உங்களுக்கு விளக்கமா நாங்கள் சொல்லிருவோம் நீங்கள் யார்ட்டையாது கேட்கணுன்னா கேட்டுக்கோங்க இல்லை இதில் ஆர்ட்ரு பண்ணணும்ன்னா நீங்களே ஆர்ட்ரு பண்ணி முந்தின நாளே சொல்லிருங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரோம் ஓகே சொல்லியாச்சா ஆ ஓகே ஓகே ம் ம் ஓகே